விளக்குகளை வந்து ரிமோட் மூலியமாக கட்டுப்படுத்துகிற ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து எனக்கு பழக்கப்பட்டது தான் எங்கள் வீட்லையுமே அது இருக்கு ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ப வந்து லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அது மட்டுல்லாமல் ரிமோட்டை யூஸ் பண்ணியே வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் நம்ப கட்டுப்படுத்தலாம் உதாரணத்துக்கு டிவியை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுன்ற இதைத்தாண்டி ஃபேன் ஆஃப் பண்ணுறது ஃபேன் ஆன் பண்ணுறது நம்பளுடைய ஏசி ஆஃப் பண்ணுறது ஏசி ஆன் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி இ இந்தமாதிரி நம்பளோ நம்ப இந்த தொலைதூர பயணத்தில் இருக்கும்போது கூட நம்ப வீட்டில் இருக்கிற பொருட்களை ஆக்ஸஸ் பண்ணுறா மாதிரி கூட எனக்கு தெரிஞ்சு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன்